தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து நாடகங்கள் நடன நிகழ்ச்சிகள் அப்புறம் நிறையா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்லாம் நிறையா இருக்கு அதில் வந்து நிறைய இடத்துல இப்போது வந்து ஒரு பேரண்ட்ஸ் விருப்பப்பட்டால் அவங்க ஸ்கூல் அவங்களோட பிள்ளைங்களை கொண்டு போய் சேக்கிறாங்க அந்தமாதிரி நிறையா இருக்கு இதில் பெஸ்ட்டாக வந்து நம்ம வந்து கோயமுத்தூரில் இருக்கறது கோயமுத்தூரில் அப்புறம் சென்னையில் நிறையா இடத்துல இருக்கு இந்த மாதிரி நிறையா கிளாஸிக்கள்லாம் வந்து இப்போது நிறைய பேர் விருப்பப்பட்டு கற்றுக்குவாங்க அந்தமாதிரிலாம் கற்றுக்கறது கற்றுக்குறதுக்கு நிறையா இடம் இருக்கு தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்கு அதுக்கான நேரம் இத்தனை சீட்டு அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கு அதில் போய் நிறையா பேர் சேரவும் செய்கிறாங்க